ஆ ஆமாம் ஆமாம் ஆமாங் சொல்லுங்கள் சார் ஆ ஸ்கூல் டீச்சர் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் இனிமேல் தான் சார் போயிட்டுருக்கு சார் உங்கள் வேலை தான் போயிட்டுருக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் கொடுத்துறோம் சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இப்போ ஆனால் இந்த ஃபோர் டேஸ்க்கு அப்புறோந்தா அது கொடுக்க முடியும் ஓகேங்களா சார் சரி ஓகே தேங்க் யூ சார்